அதாவது இதில் எப்பொழுதாவது தாய்மொழியை தாண்டி வேற மொழியில் புத்தகம் படிக்கிறத்துக்குலான்னா நான் அப்படி வேறு மொழியில புத்தங்களை படிக்கலாம் ஆனால் நியூஸ்பேப்பர்லாம் படிச்சிக்கிறேன் த ஹிண்டு இருக்குது இண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது மாதிரி இங்கிலீஷ் நியூஸ்பேப்பர் படிச்சிருக்கிறேன் மற்றபடி உலகத்தில் உள்ள அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் தாய்மொழியில தமிழ் என்ன இருக்குது கண்டிப்பாக இருக்குது திருக்குறள்னு இருக்குது இப்போ உதாரணமாக திருக்குறளுக்கு ஒரு பேரே இருக்குது உலக பொதுமறை உலக பொதுமறைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அது அவங்க என்ன ஜாதி என்ன மதமோ என்ன மொழி பேசுகிறாங்களோ அது பற்றி கவலையில்ல ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டிய அந்த நூல் வந்து தமிழில் ஒரு நூல் இருக்குது அப்போ திருக்குறள்னாக்க அது உலகப்பொதுமறை நூல் அது அதில் இருக்கிற அதில் இல்லாத கருத்துக்களே இல்லை எல்லா கேள்விகளுக்கும் அதில் கண்டிப்பாக விடை அந்த திருக்குறளில் கொடுத்துருக்குறாரு அந்த நூலை எழுதிய ஆசிரியர் திருவள்ளுவர் அதை பார்க்கும்போது தமிழ் மதிக்கும் மொழிக்கு ஒரு உண்மையான ஒரு பெருமையாக இருக்குது என்று என்பது நான் இப்போ உறுதியாக சொல்ல முடியும் என்னால்